விளையாட்டுங்கிறது வயது வித்தியாசலாம் இல்லை எல்லோருமே விளையாட வேண்டிய ஒரு இது தான் அது வந்து ஏன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தாலும் தலை வலி கண் வலி உடம்பு வலி எல்லாம் வரும் அதனால் வந்து விளையாட்டுக்குப் போறது விளையாட போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷியந்தான் அப்போ தான் வந்து இயற்கை காற்று நம்ம மேலே படும் அப்புறம் வந்து வயசானவங்களாக இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நடக்கணும் வாக்கிங் போனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பேசினாலும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் வயது பசங்களாக இருந்தால் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதோ ஒரு விளையாட்டு ஏதோ ஒன்று பேசிவிட்டு சந்தோஷமா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் விளையாண்டா தான் வந்து தன் அவங்கவுங்க உடம்புல இருக்கிற வேர்வை தண்ணி எல்லாம் வெளியே வந்தால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அவங்களும் அடுத்த நாள் வேலைக்கு போகிறதா இல்லை என்ன பண்ணுவாங்களோ அவங்களும் ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் வீட்டுலேயே இருந்தாங்கன்னா அது இது யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் வந்து வெளியே போனால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது விளையாட்றது விளையாண்ட்டு வந்தால் மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் நல்லா இருக்கலாம்